சுற்றுலாவை ஊக்குவிக்கணுன்னா நம்ம கிராமத்திற்கு வந்து இப்போ நம்ம சுற்றுலா செல்லும்போது அங்கே உள்ள சிறப்பம்சங்கள் அங்கே என்னென்ன இருக்கு கோவில் ஸ்தலங்கள் அப்போ வாழ்ந்த மன்னர்கள் அவர்களுடைய கதை வரலாறு இதெல்லாம் சொல்லிதான் நம்ம ஊக்குவிக்க முடியும் இப்போ தஞ்சை கோவிலை பற்றி கங்கை கொண்ட சோழபுரம் பெரிய கோவில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் அந்த கதை எப்படி வந்துச்சு அப்புறம் மதுரை போனால் அங்கே பதினெட்டாம் படி கருப்பு சாமி கோவில் அதோட சிறப்பம்சம் என்ன இதெல்லாம் சொன்னால் இப்போ மக்களுக்கு வந்து சுற்றுலா செல்லணும் அது மாதிரிலாம் ஒரு எண்ணம் வரும் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த ஊரில் வந்து இந்த விஷயம் இந்த வந்து ஃபேமஸான விஷயம் இங்கே வந்து இந்த கோவில் இருக்கு இதை பார்த்தா நமக்கு வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் இப்போ இது வந்து உண்மையிலேயே பார்க்கக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து நம்ம எப்போதும் பார்க்கக்கூடிய இதெல்லாம் ஒரு கிடைக்காது இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணும் தாஜ்மஹால்லாம் பாக்கணும்னு நிறைய பேருக்கு தோணும் அதெல்லாம் ஒரு பார்க்க வேண்டிய இடம்தான் அனைத்து மக்களும் சிறப்பு தலங்கள்லாம் அப்போது உள்ள நிகழ்வுகள் என்னென்ன பண்ணிணாங்க அதை சொல்லிதான் நம்ம ஊக்குவிக்க முடியும் இந்த இடத்துக்கு போலாம் அந்த இடத்துக்கு போகலாம் அந்த மன்னர்கள் பற்றி சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பற்றி அனைவரை பற்றியும் நம்ம வந்து சொல்லி அழைச்சிகிட்டு போகணும் ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு ஊராக ஒரு சமூகமாக ஒரு பிளான் பண்ணி அதை வந்து நம்ம இது பண்ணணும்